அரசியல் கட்சிகள்லாம் நம்ம நல்லாயிருக்கணும் நம்மளோடய கட்சி நல்லாயிருக்கணும் அப்படிங்குற ஒரு சுயநலத்துலேயோ வேலை செய்கிறாங்க அவங்க வந்து மக்களை பற்றியும் மக்களோடய நலத்திட்டங்கள் பற்றியும் எதையும் யோசிக்கிறது இல்லை அவங்க அவங்களோடய எலக்ஷன் டைமில் மட்டும் சொல்கிற வாக்குறுதிகளை அடுத்த எலெக்ஷன் டைமில் மட்டும் நிறைவேற்றணும் அப்படிங்குற ஒரு இதில் ஈடுப்பாட்டில் போயிட்டு இருக்காங்க இப்போ வந்து நான் அது அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கும் மாணவர் இளைஞர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தா நல்லாயிருக்குனு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் நல்ல வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா நல்ல இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பற்றி நான் எதாவது அரசியல் தலைவர்கிட்ட கேட்குணுனா இதை பற்றி மட்டுந்தான் கேட்பேன்